நகரப்பகுதிகளில் மட்டும்தான் இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கின்றன ஆனால் கிராமங்கள் கிராமங்களில் இப்படி நடக்குறதில்லை கிராமத்துலையும் ஆனால் பொழுதுப்போக்கு இல்லாமையா இருக்கு இருக்கு நிறையா பொழுதுப்போக்குகள் இருக்கு அவங்க அந்த கிராமத்துக்கு தகுந்தமாதிரி விளையாட்டுக்கள் வீர விளையாட்டுக்கள் அப்புறோம் இந்த பெண்கள்லாம் சேர்ந்து பல்லாங்குழி ஆடுவது தாயம் விளையாடுவது இந்தமாதிரி அந்த காலத்தில் இருந்த பொழுதுப்போக்கு விளையாட்டுகளை இன்னமும் கிராமங்களில் கடைப்பிடித்துக்கொண்டு தான் வராங்க ஆனால் நான் நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்தமாதிரி பார்ட்டி அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி க்ளப்பு மதுபானம் குடிப்பது இப்படின்னு நவீன ஒரு பொழுதுப்போக்காக அது வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வந்தாலும் அது கலாச்சாரத்தை வந்து சீரழித்துக்கொண்டுதான் இருக்கு இதனால இப்போ பெண்கள் கூட மதுபானத்துக்கு அடிமையாகி பெண்கள் மட்டும் இல்லை சிறு அதாவது படிக்கிற பிள்ளைங்க கூட கலாச்சாரத்தில் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு பொழுதுப்போக்காக நவீன பொழுதுப்போக்காக தான் இது இப்போ அமைஞ்சிக்கிட்டுருக்கு ஸோ இதன் இதை வந்து நாம வந்து கண்டிப்பாக தடுத்து தான் ஆகணும் நாம இப்போ தடுக்கலை அப்படின்னா இது வந்து இன்னும் சின்னபிள்ளைகள் முதக்கொண்டு பள்ளி பள்ளியிலேயே படிக்கிற சிறு பிள்ளைகள் முதக்கொண்டு இந்த கலாச்சாரம் அவங்க அவங்கக்கிட்டயும் ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிரும் அதனால பெற்றோர்கள் பிள்ளைகக்கிட்ட ஃபோன் கொடுத்து விளையாட விடுவதைக்காட்டிலும் வெளியில போய் பழைய பழங்காலத்தில் நாம விளையாண்ட விளையாட்டுகளை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுத்து எல்லா பிள்ளைகளோட ஐக்கியமாக ஒற்றுமையாக விளையாடுவதற்கு சொல்லிக்கொடுப்பது இந்த மாதிரி பழக்கப்படுத்துவதனால் இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை நம்மனால ஒழிக்க முடியும் இது ஒழிக்கிறதுக்காக சொல்ல வரலை பட் இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் வந்து பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவைகளை நாம வெறுக்குறமாதிரி ஆகுது ஆனால் கிராமப்புறங்களில் இன்னமும் அப்படி இந்தமாதிரி கலாச்சாரங்கள் அங்கே போகலை அதனால அங்கே உள்ள பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறைகள் அங்கே உள்ள பிள்ளைகளுடைய விளையாட்டு முறைகள் அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே நகர்புறத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் கிராமபுரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்தமாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லலாம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்களோட ஷேர் பண்ணி இருக்கறேன்